விளையாட்டு தொடர்பான நிறைய குறைபாடுகளை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற விளையாட்டு துறை வந்து நல்லா கையாண்டுகிட்டு வர்றாங்க நிறைய பேருக்கு வந்து நல்ல வாய்ப்புகளை வந்து கொடுத்துட்டு வர்றாங்க அந்த வாய்ப்புகளை எல்லோரும் நல்லா பயன்படுத்திகிட்டு நல்ல வகையில் வந்து அவங்க அவங்க விளையாட்டில் வந்து முன்னேறிக்கிட்டு போகிறாங்க அத்லெட்டிக்ஸ்னு எடுத்துக்கிட்டால் வந்து இப்போது எல்லோருமே வந்து வேகமாக ஓடிட முடியாது எல்லோருக்குமே வந்து பயிற்சி தேவை அதே மாதிரி அத்லெட்டிக்ஸ்லேயுமே வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பயிற்சி வந்து தேவை அப்படினாதா வந்து நம்மளால அந்த வேகத்தை வந்து கொண்டு வர முடியும் அது இல்லாமல் வந்து தழுவல் விளையாட்டு அதாவது பேராஸ் ஸ்போர்ட் அது வந்து எல்லா வகையான விளையாட்டுக்கும் வந்து அது பொருந்தி போகும் ஏன் அப்படின்னா வந்து அது எல்லாம் வந்து விளையாட்டு மையப்படுத்திதான் வருது விளையாட்டுங்கிறது வந்து ஒரு ஒரு பயிற்சியாக நம்ம வந்து பார்க்கணும் அது வந்து நம்ம உடலுக்கும் ரொம்ப நல்லது அது மூலியமாக நம்ம நிறைய நம்ம உடம்புல வந்து நிறைய முன்னேற்றத்தை வந்து பார்க்கலாம் முன்னேற்றமும் இல்லாமல் நிறைய நிறைய வேறு நிறைய அதுக்கு பெனிஃபிட்ஸும் இருக்கு விளையாட்டுன்னு வரப்போ வெறும் ஓடி விளையாண்டால் மட்டும் போதாது அதுக்கு ஏது அதுக்கேற்ற மாதிரியான உணவும் நம்ம வந்து எடுத்துக்கணும் அதுவுமே வந்து ஒரு நல்ல இதாக இருக்கும் விளையாட்டு சம்மந்தப்பட்ட வேற நிறைய வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு ஏற்ற பயிற்சியாளரை நம்ம அமைத்து நம்ம வந்து அதுக்கு ஏற்ற நேரம் செலவழித்து அதை நம்ம வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த விளையாட்டில் நம்ம கண்டிப்பாக வந்து முன்னேற்றலாம் ஸ்விம்மிங் அப்படிங்கிறது வந்து ஊனமுற்றோர் விளையாட்டு அப்படி ஊனமுற்றோர் விளையாட்டுன்ட்டு நமக்கு நிறைய இருக்கு ஊனம் ஊனமாக இருக்கவங்களுக்கு நமக்கு நிறைய விளையாட்டுகள் வந்து ஒதுக்கி வெச்சிருக்காங்க செஸ்ஸு கேரம் அந்த மாதிரி கால் ஊனமுற்றவங்களுக்கு அந்த விளையாட்டுகள் இருக்கு கை ஊனமுற்றவங்களுக்கு வந்து ஃபுட்பால் அந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் வந்து இருக்கு விளையாடுறது மூலியமாக வந்து நம்மளால நம்ம உடம்ப வந்து கட்டுப்பாட்டாக வெச்சுக்க முடியும் அதுக்கு வந்து உணவும் வந்து நம்ம கட்டுப்பாட்டோடு இருந்தால் தான் வந்து விளையாட்டில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து தெரியும் ஆகவே வந்து எல்லோரும் விளையாட்டு விளையாடு விளையாட்டில் வந்து கவனம் செலுத்தணும்ன்ட்டு நான் கேட்டுக்கிறேன்